ஹலோ மணி ஆட்டோங்களா நான் இங்கே டிஎன் பாளையத்துலேருந்து ஜான்சி பேசறேங்க ம் ஆமாங்க ஆட்டோ வேணும் நாளைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு போகணுங்க ஆமாம் டிஎன் பாளையத்துலேருந்து கோபி போகிறதுக்குங்க ஆமாம் கரெக்டாக ஒம்பது மணிக்கு போகணும் நீங்கள் ஒரு எயிட் தேட்டிக்கும்போது வந்துருங்கள் ஆ சரிங்க எவ்வளோ ஆகுங்க இரநூறுபாய்ங்களா சரிங்க நான் அமௌண்ட்டு வந்து அங்கே ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துடுறங்க ஆ சரி ஓகே